பூச்செடி வீட்டுலலாம் வச்சு வளர்ப்போங்க செம்பருத்தி வாடாமல்லி செவ்வந்தி கனகாம்பரம் இந்த அடுக்கு செம்பருத்தி குண்டுமல்லி இதலாம் சும்மா ஒரு ஒரு செடி வச்சு வீட்டில் வளர்ப்போம் வளர்த்தாலும் அததுக்கு மண் கரெக்டாக மண் அணைச்சி தண்ணி ஊற்றி செடில்லாம் வளரும் ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு சாமிக்கு தேவைப்பட்டத எடுத்துட்டு மீதியை வெளியில் கொண்டு போய் எங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வேணுன்னால் எடுத்துக்கிட்டு மீதி இருந்தால் நாங்கள் வெளியில் கொண்டு எங்கே இருந்தாலும் சாமிக்கு இது ஒரு கொடுக்குறதுக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷங்க திருப்தி இந்த பூக்களை ப வளர்க்குறது நம்ம குழந்தைங்கள வளர்க்குற மாரிங்க பூச்செடிங்கலாம் அழகாக அதுக்கு வெட்டி அதுக்கு மண் அணைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் உரல்லாம் நாங்கள் வைக்கமாட்டோங்க மாட்டு எரு சாணி அதை எல்லாம் அப்படியே நல்லா அணைச்சி புல்லு கில்லுலாம் இல்லாது சுத்தமாக பாத்தி கட்டி இந்த செடியை வளர்த்து அதில் பூ வர்றத அவ்வளோ ஒரு சந்தோஷமா நாங்கள் இயற்கையாக அதை வளர்ப்போங்க குழந்தைங்கள வளர்க்குற மாரி அதை அவ்வளோ பாதுகாப்பாக நல்லா வளர்த்து எங்களுக்கு தேவைப்பட்டதுக்கு மீதி போனால் எதாவது வெளியில் கேட்குறவுங்களுக்கு கொடுப்போம் இல்லைனா கொண்டு சந்தையில் கொடுத்து வியாபாரம் வியாபாரத்துக்கு எதாவது ப பழ பத்து அஞ்சு கொடுத்தா எதா நமக்கு செலவுக்கு ஆகுங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் அது ஒரு திருப்தியாக மன திருப்தியாக எங்கே இருந்தாலும் சாமிக்கு போனால் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பூக்களை நாங்கள் செடியெல்லாம் நல்லா வளர்ப்பங்க வீட்டுலேயே வளர்த்தாலும் தண்ணி அந்தந்த நேரம் கரெக்டாக ஊற்றி அந்த செடிங்களுக்கு எந்த இதுவும் இல்லாது நல்லா குழந்தைங்கள வளர்க்குற மாதிரி நல்லா வளர்ப்போங்க